அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே கூட இவ் இந்த வேல்டு எந்தளவுக்கு டெவலப் ஆனாலுமே கைவினைப்பொருட்கள் இன்னுமே இந்த செஞ்சு வந்துகிட்டுதான் இருக்காங்கள் ஸோ அந்தமாரி கைவினைப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே நிறைய விஷயங்கள் இருக்குது ட்ரெஸ்ஸு பொம்மை மண் பாண்டங்கள் பிளா வேஸ்ட்டு பொருள்களை கொண்டு கூட இப்போ கைவினைப்பொருட்கள் செஞ்சு வீட்டு டெக்ரேஷனுக்கு நிறையவே யூஸ் பண்ணிக்கிறாங்கள் இந்தமாரி நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர்ஸில் கூட கட் பண்ணி அழகாக ஒரு ஃபிளவர்மாதிரி செய்கிறது அந்தமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கைவினைப்பொருட்கள்னு சொல்லி பார்த்தாலே கூடை பின்னுதல் அதேமாரி மண் வச்சு மண் பானைகள் குழந்தைகள் விளையாட்டு குட்டி குட்டி சொக்கு சாமான்கள் இந்தமாரி நிறைய விஷயங்கள் வந்து கைவினைப்பொருட்களாவே செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ வீட்டில் இருக்க உமன்ஸ் படிச்சு முடிச்சிட்டு சிலப்பேர் வந்து ஹோம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்கள் இல்லையா ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கள் ஃப்ரீ டைமில் இந்தமாதிரி சின்ன சின்னப் பொருள்கள் வீட்டில் வந்து அவங்க ஸோ நல்ல ட்ராயிங் பண்ணுறாங்க அப்படின்ச்சே வேஸ்ட்டு பொருள் அழகா ட்ராயிங் பண்ணி அதில் ஒரு செடி வளர்க்குறது அந்தமாரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நிறையவே செஞ்சுகிட்டு இருக்காங்கள் கைவினைப்பொருட்கள்ன்னா இது வந்து பொம்மை செய்கிறது மண் பாண்டங்கள் மற்றும் அப்படி மட்டும் இல்லை ஸோ தையல் தையலும் வந்து செய்யலாம் இல்லையா தையல் தையல்ன்னு போது ட்ரெஸ்ஸு தைக்கிறது சின்ன சின்ன பசங்களுக்கு அழகா குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு தைக்கிறது அதுவுமே கூட கைவினைப்பொருட்கள்தான் கைவினைப்பொருட்களில் வந்து சின்ன கர்ச்சீஃப் தைக்கிறது எம்பராய்டிங் போடுறது அந்தமாரி நிறைய விஷயங்கள் வந்து வீட்டிலேந்தே கைவினைப்பொருட்கள் நம்ம செய்யலாம் கலைகள் கலைகள்ன்னு சொல்லி பார்த்தா என்ன நல்ல ட்ராயிங் பண்ணுறது இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய எம்பராய்டிங் போடுறது இதுமாரி நிறைய விஷயங்கள் வந்து கைவினைப்பொருட்கள் நம்ம செய்யலாம்